பயணம் செல்ல விரும்புறீர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் போகலாம் அப்படின்னு விரும்புகிறேனா நான் அதிகமா கோவிலுகளுக்கும் மதம் சார்ந்த இடங்களுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் போவேன் இப்போது கடல் போன்ற வேணா சே ஒரு சில இடங்கள்ல கடல் கடலுங்கிறது வந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இந்த அலைவரிசைகள் அலைகள் எல்லாமே வந்துட்டு பார்க்கறதுக்கும் குளிக்கிறதுக்கு அந்த அதில் வீசுகிற காற்று அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அங்கே பயணம் போக ரொம்பவே விரும்புவேன் கோவில்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்துட்டு நமக்கு தேவையான மன நிம்மதிகள் எல்லாமே கோவிலில் வந்துட்டு நமக்கு நிறைய கிடைக்கும் அது மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு அந்த காலத்து கல்வெட்டுகள் சிற்பங்கள் இது போன்ற நிறைய வரலாற்று மிகச்சிறப்பாக வ வரலாற்று சிறந்த நிறைய ஒரு முன்னோர்களோடய ஐதீகங்கள் முன்னோர்களோடய சிறப்புகள் எல்லாமே கோவில்களில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் மலைகள் போன்றவைன்னால் இப்போ நம்ம நிறைய சுற்றுலா போகிறோம் அப்போ நிறா நிறைய ஒரு வனவிலங்குகள் பாதுகாப்பு அப்புறம் மலைகளுக்கு மலைகளுக்குப் போகிறது தெரியாமல் வீட்டுக்கு தெரியாம மலைகளுக்குள்ள போகிறது எல்லா எல்லாமே போயிட்டு நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இடங்கள் நிறையா இருக்கும் கோவிலுகளும் மதம் சார்ந்த இடங்களும் உறவினர்கள் வீடுங்கிறப்போ நிறையவே இருக்கிறது உறவினர்கள் வீடுக்கு எதுக்கு போகிறோன்னா நம்ம எப்போவும் கண்டு களிக்காத ஒரு உறவினர்களை மீட் பண்ணி அவங்கள பார்த்து பேசி பழகி இந்த மே இந்த மாதிரி நிறைய ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ச சந்தோஷமான ஒரு விஷயங்களை ஷே பகிறதுக்குன்னு உறவினர்கள் வீட்டுக்குப் போகலாம் அதிகமாக ஆசைப்படுற இதெல்லாம் அப்படின்னா கடல்களுக்கும் கோவில்கள் சார்ந்த இடங்களுக்கு தான் வரலாற்று இடம் வரலாற்று இடங்கள்லாம் நம்ம கோவில்களையும் சொல்லலாம் ஏன்னா நிறையவே கோயில்கள் இருக்குது இதை விட பே நிறைய பெரிய கோவில்கள் இருக்குது அங்கே வந்துட்டு நிறைய சிற்பக்கலைகளில் நம்ம முன்னோர்கள் சூப்பராக நல் நல்ல ஒரு உண்மையில் பண்ணியிருப்பாங்க அது வந்துட்டு அந்த காலத்து சிற்பங்கள் வந்துட்டு இந்த காலத்தில் இருக்கற மாடர்ன் அறிவாளி விஞ்ஞானிகள் அவங்களுக்கு அவங்களே வியக்கத்தக்கதாக இருக்குது அவங்களை வந்து அவங்களுக்குள்ள சிறப்பாக நம்ம வரலாற்று மிக இடங்களில் வந்துட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இதுப் இது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோடய மாநிலங்கள் இல்லாமல் நிறைய மாநிலங்களில் இந்தமாரி வரலாற்று மிகச்சிறப்பான இடங்கள் இருக்குது நிறைய இடங்களில் நம்ம வந்து பயணம் செல்ல விரும்பிறி விரும்பலாம் அதில் வரலாற்று ஸ் மிக்க சிறப்பு இடங்களும் கடல்களும் முக்கியத்துவம் ஆனவை